நான் சுற்றுலாத்தலங்களில் பல விதமான பூக்களை பார்த்தேன் அந்த இயற்கையில் இருக்கிற பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹைவேஸில் போகும்போது இருக்கிற மரம் அந்த செடிகள் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும் காற்றில் அசையும்போது அந்த செடியெல்லாம் அழகாக அசையும் சூரியனை நான் பாண்டிசேரியில் உதயம் ஆகும்போது பார்த்தேன் எனக்கு அது ஒரு புது ஃபீலாக இருந்தது ஆ எல்லா நேச்சரும் ரொம்ப அழகாகவே இருந்தது க்ளோவன் ஸ்க்ரீன் அண்டு அழகாவும் இருக்குது சூரியன் ரொம்ப பள பளபளப்பாகவும் இருக்குது வைட்டமின்ஸ் நிறைய தரும் காலையில் ஆக்சிஜன் தரதுக்காக இயற்கையை படைச்சிருக்காங்க கடவுள் அதனால அழகான ஒரு இயற்கையை ரசிச்சு வெச்சுக்கணும் அதை அழிக்க விடக்கூடாது இயற்கையால் தான் நம்பளால் இருக்க முடியுது